வணக்கம் நண்பா உமது குடும்ப உறுப்பினரின் மரணம் நம்மை மிகவும் வருந்தச் செய்கிறது எங்கள் குடும்பத்திற்கும் அவரின் இழப்பு மிகவும் கடுமையான இழப்பாக உள்ளது இருப்பினும் அவரின் காலம் முடிந்துவிட்டது என்பதை நாம் மறுக்க முடியாது ஆகவே நாம் இனி நடக்க வேண்டியதைப் பார்க்க வேண்டும் அவருக்கு இறப்புச் சான்றிதழ் வாங்கும் பணியை மேற்கொள்ள வேண்டும் நீ அப்பொழுது தான் இறுதிச் சடங்குகளை முடிக்க முடியும் பக்கத்தில் உள்ள ஆன்லைன் பதிவு நிலையத்திற்குச் சென்று அவர்கள் கேட்கும் தகவல்வுகளைக் கொடுத்து இ இறப்புச் சான்றிதழை வாங்க முன்நடவடிக்கை எடு அப்பொழுது தான் அவரின் இறுதிச் சடங்கு எந்த ஒரு தடங்கலும் இல்லாமல் நடக்கும் வேண்டுமென்றால் நானும் வருகிறேன் போய் இறப்புச் சான்றிதழ் வாங்க என்னென்ன வேண்டும் என்பதைக் கேட்டு பதிவு செய்துவிட்டு வரலாம் போகலாமா நண்பா